எங்கள் வீட்டு சுற்றி இருக்க குப்பையை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு அதை மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரிச்சு பிரிச்சு வச்சிருவோ அதை வந்து குப்பைகாரங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க வீட்டை சுற்றி இருக்கிற குப்பையை வந்து கரெக்டாக வந்து டு டேஸ் ஒன்ஸ்கு வந்து கிளீன் பண்ணி வச்சுருவோ நெக்ஸ்ட்டு மழை பெய்யும் போது அந்த தண்ணியிலாம் வந்து சேகரிச்சு மழை மழை நீர் சேகரிப்பு தொட்டியில வந்து சேகரிச்சு வச்சுருவோம் நெக்ஸ்ட்டு வீட்டை சுற்றி இருக்க அந்த தேங்காய் சுருட்டைகள் டயரு இதில் எதுலையாது தண்ணிலா இருந்துஷ்னா அதை வந்து அந்த தண்ணியெல்லாம் கிளீன் பண்ணி ஊற்றி விட்டுருவோம் ஏனா அதில் தான் வந்து கொசு உற்பத்தி வந்து நடக்குது பின்ன கொசு கடிக்காமல் இருக்க வீட்டில் வந்து அந்த மஸ்கிட்டோ நெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கோ அதனால் கொசு வந்து வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கு எங்களுக்கும் வந்து அவ்ளோவாக இந்த கொசு பிரச்சனலாம் இல்லை பின்னே வந்து நாங்கள் வீட்டில வந்து அந்த கொசு மருந்துலாம் போட்டு விட்டுருவோம் அப்போ வந்து அந்த கொசுலாம் வந்து அதோட இனப்பெருக்கம் செய்யாமல் வந்து அது வந்து செத்துடுது